ஆ எலெக்ட்ரீஷியனா சார் இதுமாதிரி வீட்டில் மோட்ரு வந்து ரிப்பேர் சார் அது ரெண்டு நாளாக சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சி கட கட கட கட கடன்னு காலைல மோட்டர போட்றேன் புகஞ்சிருச்சி சார் ஏதோ லைட்டாக புகஞ்சி டக்குன்னு மோட்ரவும் மெயினையும் ஆஃப் பண்ணிவிட்டோம் சார் எப்போ சார் பார்க்க வர்லான் மோட்டர என்ன சார் நீர் மூழ்கி மோட்ரு தான் சார் சார் புரியல ஆ நீர் மூழ்கி கம்ப்ரசர் மோட்ரு தான் சார் ஆ எப்போ சார் பார்க்க வர்லான் எவ்வளோ சார் சர்வீஸ் சார்ஜ் ஆகும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா பரவாயில்லையே சார் சார் நாளைக்கு இல்லை கொஞ்சம் இன்னைக்கு வந்தீங்கன்னா பரவாயில்லையே சார் இன்னிக்கு வரலாமா சார் கொஞ்சம் ஈவினிங் போல் முடிஞ்சிதுன்னா வந்து பார்த்து கொடுங்க சார் பிரச்சனைல்ல ஆ சார் இப்போ முடியாதுதான் சார் ஈவினிங் ஃபை ஓ கிளாக் சிக்ஸ் ஓ ஈவினிங் அது போல வந்து பார்த்தா பரவாயில்ல ம் ஆ ஓகே சார் இல்லைனா நாளைக்கு வந்து சரி நாளைக்கு வந்து மற கண்டிப்பாக பார்த்து கொடுத்துடுங்க சார் எப்போ எவ்வளோ சார் பிரைஸ் வரும் உங்கள் சர்வீஸ் சார்ஜ்ஜு மெட்டீரியல் நீங்களே வாங்கிகிட்டு வந்துவிடுவீங்களா சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் நீங்கள் மட்டுந்தான் வருவீங்களா இல்லை சர்வீஸுக்கு இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் கூட்டி வருவீங்களா எப்படி சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் சரி சார் நாளைக்கு நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக் கரெக்டாக வந்துருங்க சார் ஓகே சார் சார் இப்போ ரீசெண்ட்டாக தான் சார் ஒரு டூ இயர்ஸ் தான் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் மறந்துடாம நாளைக்கு மார்னிங் கொஞ்சம் வந்து பார்த்துருங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சார் உங்கள் நேம் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆ அட்ரஸ் வந்து காரைக்குடி அழகப்பா காலேஜ் ரோட்டில் ஃபர்ஸ்ட்டு வீதி மூணாவது வீடு சார் தேங்க் யூ சார்